ஆ ஆர்வமெலாம் சின்ன வயசில் இருந்துச்சு நல்லா விளையாடுவேங்க ஓடிப்பிடிச்சி விளையாடுறது பல்லாங்குழி ஆடுறது பாண்டி ஆடுறது இந்த கொ இந்த பூப்பந்து விளையாடுறது கிரிக்கெட்டு விளையாடுறதுன்னு சின்ன வயசில் நிறையா விளாடின்னு இருக்குறேங்க அதுக்கப்புறம் இப்பெல்லாம் அந்தமாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட முடிகிறது இல்லை அதனால இப்பெல்லாம் விளையாடுறதெல்லாம் நிறுத்தியாச்சு